எங்கள் ஏரியாவில் விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நாங்களும் நடத்தியிருக்கோம் நாங்கள் கலந்துருக்கோம் கலந்து நாங்களும் பிரைஸ் வாங்கியிருக்கோம் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு போட்டிகளுக்கு இங்க பக்கத்தில் இருக்கிற ஆராதனா சிலுக்ஸ் லக்ஷ்மி சிலுக்ஸ் தேனு சிலுக்ஸ் அதுபோக டிகேவி ஒன்றிய கவுன்சிலர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க எங்களுக்கு பசங்களும் ஓட ஒத்துமைக்கு அவங்க முக்கியத்துவமாக இருக்காங்க அதுபோக கிரிக்கெட் பாக்ஸ் கிரிக்கெட் பாக்ஸ் கிரிக்கெட்ல நாங்கள் நடத்தியிருக்கோம் ஒரு எட்டு வருஷமாக நடத்திட்டிருக்கோம் பாக்ஸ் கிரிக்கெட்டும் நடத்திட்டிருக்கறதால நாங்களும் பிரைஸ் வாங்கியிருக்கோம் பிரைஸ் வாங்கியிருக்கோம் அதுபோக வெளியே எங்கேயும் மேட்ச் நடத்துனாலும் நாங்களும் போய் கலந்துகிட்டு பிரைஸ் வாங்கிட்டு வருவோம் அதுபோக ஸ் பேட்மிட்டன் போட்டியும் நடத்தியிருக்கோம் நாங்கள் பசங்களாம் ஒரு சேர்ந்து பேட்மிட்டன் போட்டி நடத்திட்டிருக்கோம் அதை ஒரு மூணு வருஷமாக நடத்திட்டிருக்கோம் வெளியூர் பசங்களும் வந்து கலந்து பிரைஸ் வாங்கிட்டு போவாங்க அதுபோக மத் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் ஃபங்க்சன் அப்போது விளையாட்டு போட்டிகள் நடத்தி பிரைஸும் நாங்களே கொடுப்போம் சின்ன குழந்தைங்களுக்கு ஏத்ததான ஏற்ற மாதிரி விளையாட்டு போட்டிகள் நடத்துவோம் அத் அதுபோக பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு லக்கி கார்னர் இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு போட்டிகளும் நடத்துவோம் அதுபோக நா கிரிக்கெட் பாக்ஸ் கிரிக்கெட் வாலிபால் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் நடத்துவோம் அது ஸ் மிக சிறப்பாக நடத்திட்டிருக்கோம் வாலி பால் போட்டி இம் கிரிக்கெட் போட்டி பாக்ஸ் கிரிக்கெட் செட் செட்டில் பேட்மிட்டன் எல்லாம் நடத்திட்டிருக்கோம்